எங்களோட விலங்குகள் அதாவது நாங்கள் வளர்க்குற பெட்டாக இருக்கட்டும் இல்லை ஆடு அந்த மாதிரி இருக்கட்டும் அது எல்லாமே நாங்களே தான் கவனிச்சிப்போம் வெளியில யாரும் வந்து இருக்க மாட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கவனிக்கிறது தான் அதுங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு அது அங்கேதான் இருக்கும் அதோட சுத்தம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகா அதுங்களுக்கு எதன்னா உடம்பு சரியில்லனா உடனே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் தான் போவோம் இங்கே பக்கத்து ஊரில் வந்து இருக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த ஊரில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போவோம் மற்றபடி அதுங்களை நாங்கள் சுத்தமாக தான் பார்த்துப்போம் காலையில இது பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் வந்து குளிப்பாட்டுறது அந்தமாதிரி காலையில எந்திரிச்ச உடனே வந்து அந்த அதுங்க இருந்த இடத்தலாம் கூட்டி விடுகிறது வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டுறது அந்தமாதிரி பண்ணுவோம்